எங்களுடையப் பகுதியை வந்து ஆண்ட மன்னர் அவங்களோட கட்டுப்பாட்டில வைத்திருந்த மன்னர் வந்து தஞ்சைப் பகுதியை ஆண்ட மன்னர் யாருன்னா சோழ மன்னர் தான் அவரு வந்து தஞ்சைப் பகுதியை வந்து அவரோட கட்டுப்பாட்டில் அந்த மன்னர் வந்து வச்சுருந்தாங்க அதே மாரி தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய சில பகுதிகள் வந்து ஆண்ட மன்னர்கள் அவங்களோட கட்டுப்பாட்டில வச்சிருந்தவங்க யாருன்னா கோவைங்கிறதை சே சேரர் மன்னர் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டில வச்சுருந்தாங்க மதுரையை வந்து பாண்டிய மன்னரும் தஞ்சையை வந்து சோழர் மன்னரும் கட்டுப்பாட்டில வச்சுருந்தாங்க